என்ன சார்ந்துள்ள இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து எல்கேஜிலருந்து மேல் படிப்பு எம்பிபிஎஸ் வரைக்கும் எல்லா படிப்புகளும் நம்ம மாவட்டத்தில் இருக்குது நிறைய காலேஜுங்களை வந்து நல்ல முறையில் செயல்படுத்துகிறது இப்போ என்னுடைய பையனை பார்த்தா பிஎம்சி காலேஜி பெருமாள் மணிமேகலை காலேஜ்ல ட்ரிபிள் இ படிச்சிகிட்ருக்காரு அங்கே நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க அருமையான ஒரு நல்ல படிப்பு டிசிப்ளைனு நல்ல உட் உள்கட்ட அமைப்பு காற்றோட்டமான இடம் நல்ல போக்குவரத்து நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல முறையில இருக்குது இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்வி இதில் வந்து ரொம்ப நல்லா செஞ்சிட்ருக்காங்கள்